எங்கள் பகுதியில் முக்கியமான இதே வந்து கைத்தறிதான் நெசவு கைத்தறி வந்து அவங்க டெய்லியுமே அல்லுக்கட்டுவாங்க அல்லுக்கட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவு வந்து நம்ப புடவ கட்டுறோல்லைங்க அது வந்து பாவாக வரும் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வெயிலுக்கு முன்னாடி எழுந்து அதை பூராக நேராக எடுத்து எல்லா நூல் இலைகளையுமே என்ன பண்ணுவாங்கன்னா நேர் நேராக பண்ணி சரி பண்ணுவாங்க அது பேர்தான் அல்லுக்கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டு நூல் கொடுத்துருவாங்க அந்த நூலை வந்து இலைப்பாங்க இலச்சின்னா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ஒரு தாருன்னு சொல்லுவோங்க அதில் வந்துட்டு எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டு நாடா வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீலை நெய்வாங்க சீலை நெஞ்சி வரதுதான் வந்துட்டு இங்கே ஃபே ரொம்ப ரொம்ப சிறப்பே வந்துட்டு எங்கூர்ல புடவதான் புடவைல வந்துட்டு எல்லா வகையான புடவையுமே இருக்கும் பட்டு புடவ சாதாரண புடவ அப்புறமேட்டு நூல் புடவை இந்தமாதிரி புடவைகள் எல்லாமே இங்கே வந்துட்டு இது பண்ணுவாங்க அது மட்டுமில்லாமல் சாயம் போடுறது அப்புறமேட்டு வந்துட்டு பாவு ஓட்டி கொடுக்குறது இந்தமாதிரி எல்லா வேலையுமே பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது வந்து ரொம்ப இப்போ தமிழ்நாடு அளவிலையே வந்துட்டு ரொம்ப நிறையா சீலை உற்பத்தியில முதலிடம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே எளம்பிள்ளை சொல்லுவாங்க ஸோ சேலம் மாவட்டத்தில்தான் இருக்குது இங்கே ரொம்ப இதாக இருக்கும் எங்களுக்கு விலைவாசி கம்மியாகவும் இது கிடைக்கும் நாங்கள் உள்ளூர்ல கிடைக்கிறதுனால எங்களுக்கு இந்த துணியோடய விலையும் கொஞ்சம் கா கம்மியாக கிடைக்கும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோடய துணியோடய தன்மை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மற்ற இதை விட நல்லா உ நீண்ட உழைப்ப கொடுக்குற மாதிரிதான் இருக்கும் நல்லா அந்தளவுக்கு வந்து நல்லா தயாரிச்சிருப்பாங்க நூல் பாவு எல்லாமே அதனால எ எங்கள் ஊர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பக்கமுமே இந்த தறி நெசவு கைத்தறி இந்தமாதிரி விசைத்தறி இதை மாதிரிதான் ஓடிகிட்ருக்கும் இதுதான் எங்கள் ஊரோட ரொம்ப ஃபேமஸ்